இப்போ ட்ரெயின் ட்ரெயினுங்கிறது வந்துப்பா நம்ம ட்ரெயினில் போகிறோம் தான் ட்ரெயினில் மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கோம் மருவத்தூர் போயிருக்கோம் இங்கே எல்லாம் போயிருக்கிறோம் இருக்கன்குடி மதுரை வரைக்கும் கூட நாங்கள் ட்ரெயின்லெலாம் போயிருக்கோம் போனால் அதோடய சத்தம் வந்து பலமாக இருக்கும் உகட்காறதுக்கு வந்து நம்மளுக்கு நெருக்கடியாகத்தான் இருக்கும் நம்மளுக்கு சௌகரியமாக வேணும்னா நம்ம முதலே டிக்கெட் புக் பண்ணணும் புக் பண்ணி போனால் தான் நம்மளுக்கு அதுக்குண்டான வசதிக்குள்ளே பெட்டியும் கொடுப்பாங்க இந்த மாதிரி சத்தம் இன்ஜின் சத்தம் அந்த சத்தம் எல்லாம் அங்கே இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே நம்ம அதை எல்லாம் அனுசரித்து அதில் போயிட்டுருக்கோம் இருந்தாலும் ட்ரெயினில் போகிறது நல்லா இருக்குது ட்ரெயினில் போனால் நல்லா இருக்கும் சௌரியமாக இருக்குது எந்த வித பஸ்ஸுல் ஏறி இறங்கற பிரச்சினை எல்லாம் இருக்காது அதனால ட்ரெயினுக்கு போகிறதத்தான் நம்ம பார்க்கற அடி எல்லோருமே நிறைய ஆள்காருக பார்த்தா ட்ரெயினில் போகிறதுத்தான் நம்மளுக்குமே நாங்கள் ட்ரெயினில் தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு ட்ரெயின்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த சத்தம் இருந்தால் இருக்கிறதால நம்மளுக்கு சௌரியமாக வேணும்னா புக் பண்ணிக்கனும் இல்லை நம்மளுக்கு இதே போதுன்னாக்கா நம்ம இந்த ட்ரெயின்லே வெச்சு நிறைய ஆள்காருகல பார்க்கலாம் பண்ணலாம் ஒரு ஒரு ஊராக அப்படியே பார்த்துக்கிட்டே ட்ரெயினில் போகலாம் அதை பற்றி பெரிய இப்போ இருந்தாலும் இந்தளவுக்கு இருக்குது ட்ரெயினில் போனால் இப்படி இப்படி எல்லாம் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக வேணுன்னாக்கா புக் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ட்ரெயினு நல்லாத்தான் இருக்குது ட்ரெயினில் போகிறது பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது